நான் சிற்பக் கலையில் உருவாக்கி இருக்கின்றேன் அதை அதிகம் செய்வதற்கு ஊக்குமித்தவர் என் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு தாத்தா அவர் சில சிற்பங்களை மிகவும் அருமையாக வெறும் மைண்டில் உள் மூளையில் உள்ள மைண்டில் மனசில் உள்ளதை தோன்றுவதை வைத்து அந்த சிற்பத்தை உருவாக்கினார் அது மிகவும் அருமையாக பார்ப்பவர்களை கவருவது போல் மிகவும் அழகாக இருக்கும் அதை எனக்கு அந்த அந்த சிற்பங்கள் என்னை தூண்டி தூண்டி இழுத்தன அதனால் அந்த தாத்தாவிடம் நான் போய் எனக்கும் சிற்பம் கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டேன் அதன் மூலமாக நான் நிறைய சிற்பங்களை செய்ய செய்து செய்து பாக்க பல சிற்பங்கள் வருவதே இல்லை அது எனக்கு மிகவும் முடியாது இதை விட இதோட விட்ரு இதோட விட்டுவிடுவோம் இதுக்கு மேல வேணாம் அப்டிங்கிற நிலைமைக்கு கூட தள்ளுனுச்சி அப்போது அந்த தாத்தா விடாமுயற்சி அதை நீ வந்து விட்டுவிடாத அது உனக்கு மீண்டும் நல்ல ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு இதுவை தரும் நீ பண்ணிப் பார் இன்னொரு தடவை ஒரு தடவை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்போ அந்த சிற்பம் ஒரு நாள் மிகவும் அருமையாக அந்த தாத்தா செய்ததை விட நான் செய்த சிற்பம் மிகவும் அழகாக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போ அந்த தாத்தா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய செய்ய செய்ய தான் அதோட அழகு இன்னும் கூடும் அப்படின்னு அவர் சொன்னார் அதுவும் ஞாபகம் வந்துச்சு இதுமாதிரி நிறையா சவால்களை எடுத்து செஞ்சியிருக்கேன் அதனால் இந்த சிற்பங்கள் செய்வது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் இதுமாதிரி பல இடங்களில் நான் சிற்பங்கள் செய்வதற்காண்டி போய்ருக்கேன் இப்போ என் பேர் பல இடங்களில் தெரிய வந்துயிருக்கு இந்த சிற்ப சிலையினால் இது எல்லாத்துக்குமே அந்த தாத்தா மட்டும் தான் காரணம் நான் இப்போ செய்யிற சிலையில் எல்லாத்துக்குமே உருவங்களும் கண்களும் மிகவும் முக்கியமாகவே அதை நான் பார்த்து பார்த்து வடிவமைத்து செய்வேன் அதனால இது இன்னும் மிகவும் அழகாக தெரியும்